நான் சின்னதிலிருந்தே அப்புறம் சா சாமி கும்பிட்றதுல ஆர்வங்க அப்பர் இந்த புத்தகமெல்லாம் சேர்ந்து படிக்கிற போதுங்க கந்த சஷ்டி சே சிவபுராணம் பகவத் கீதை இதெல்லாம் படிச்சிட்டிருந்தேன் படிச்சிட்டிருக்கங்காட்டி ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஆகிப்போச்சிங்க கோயிலுக்கு வந்து தவறாத போவேன் எந்த கோயிலாக இருந்தாலும் பிரதோஷம் விரதம் இருப்பேன் அதனால் வந்து எனக்கு சாமி கும்பிட வேணும் அசைவம் எல்லாம் பிடிக்காதுங்க சைவமாகத்தான் இருக்குவேன் ஒரு உயிர்களை கொல்வது ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி எங்கள் பிள்ளைகளும் சாப்புடறதில்ல நாங்களும் சாப்பிட மாட்டோம் அதனால் இந்த இந்த விருந்துக்கெல்லாம் இங்கே எதுக்குமே நாங்கள் போக மாட்டோங்க இந்த சா சைவமாக சாமி கும்பிட்ற அந்த கோயிலுக்குத்தான் நாங்க போவோங்க இந்த கிடா வெட்டுற கோயிலுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் போக மாட்டோங்க அப் அப்பறம் வந்து அதுதான் அதெல்லாம் பிடிக்காதுங்க எனக்கு வந்து இதை சாமி கும்பிட்றது புத்தகம் படிக்கிறது இது தான் இது தான் எனக்கு பிடிக்குங்க அதனால் எல்லா கோயிலுக்கும் போவோங்கோ